நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் ப்ரின்ஸ்ப்பல் மேடம் வந்து ஜூம் மீட்டிங் வச்சுட்ருந்தாங்க அப்போ அந்த கொரோனா பீரியட் டைமில் மீட் கான்ஃப்ரன்ஸ் கால் மாதிரி மீட்டிங் கால் வைக்கக்குள்ள அது பேசுகிறது நல்லா தான் இருந்துச்சு அது அதுக்கு ஒர்த்தரு ஒர்த்தரு பிடிங்க தொடாமல் இருந்ததுனால் அந்த இது நல்லா தான் இருந்துச்சு இந்த ஜூம் கால் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சிட்ருக்கு இது